நான் போகணுன்னு நினைக்கிற கோ கோவில் இடம் வந்து தஞ்சை தஞ்சாவூர் பெரிய கோயில் ஏன்னால் தஞ்சை பெரிய கோயிலிருக்குற சிவன் பார்க்குறக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே தியான அங்கே இது சிவன் நல்லாயிருக்கும் நந்தி நல்லாயிருக்கும் நந்தி இருக்கிறதே வந்து பெருசு அங்கேதாருக்கும் இது வந்து ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட கோயில் அதனால் அதனுடைய ஃபேமஸ் அதிகம் வரலாறு ரொம்ப அதிகம் அப்புறம் ரெண்டாவது வந்து கோயம்புத்தூர்லிருக்க ஈஷா யோகா அதுவும் ரொம்ப பிடிக்கும் சிவன் ரொம்ப பிடிக்கிறதுனால அதுவும் ரொம்ப பிடிக்கும் மற்றபடி அது தியான லிங்கம் நல்லாயிருக்கும் அதில் அது உள்ளே போய் பார்க்குறதுக்கு நல்லா பீஸ்புல்லாக அமைதியாக நல்லா இருக்கும் இந்த சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு